நான் நீச்சல் பயிற்சி சாதாரணமாக தான் கற்றுக்கிட்டேன் என் ஃப்ரெண்டும் நானும் இருந்தாலும் சவாலான நீச்சல் பயிற்சி எல்லாம் நாங்கள் கற்றுக்கல எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீச்சல் பயிற்சி கற்றுக்கிட்டு நீச்சல் அடிப்போம் நல்லா ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் சனிக்கெழமை பத்து மணிக்கு வர சொல்லுவாங்க ஒரு மணி வரைக்கும் மூணு மணிநேரம் நீச்சல் அடிப்போம் ஆனால் ரொம்பவும் ஹை ரேட்டில் நீச்சல் அடித்தது கிடையாது ஏதோ சாதாரணமாக நீச்சல் கற்றுக்கிட்டோமே நீச்சல் அடிக்க தெரியுமேனு தான் நீச்சல் கற்றுக்கிட்டோம் தற்காப்புக்காக தான் நீச்சல் கற்றுக்கிட்டோம்